நாங்கள் ஆர்டர் செய்கிற பொருள் எப்போழுதும் ஆர்டர் பண்ணி பசங்க விருப்பத்துக்கான்டி ஆர்டர் பண்ணி பண்ணுவோம் அப்போ வந்து ஒரு டைம் வந்து ஆர்டர் பண்ணும் போது என்னாச்சி ஓ ஒரு ஃபிஃப்டின் மினிட்ஸில் வந்துடும் அப்படின்னு சொன்னது ஒரு தர்ட்டி மினிட்ஸ் ஆச்சு தர்ட்டி மினிட்ஸ் தர்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஃபார்ட்டி மினிட்ஸ் அந்த மாதிரி கொஞ்சம் லேட்டாக வந்துது அதை பற்றி நம்ம கேட்கும் போது அவங்க ஃபிஃப்டின் மினிட்ஸ் தான் சொன்னிங்க ஏன் இவ்வளோ நேரம் ஆயிருச்சி அப்படின்னா கொஞ்சம் டிலே ஆகிருச்சி அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஒரு டைம் வந்து நான் நாங்கள் பண்ண ஒரு ஆ ஆர்டர் வராம வேறே ஒரு ஆர்டர் மாற்றி வந்திருந்துது அதை மாதிரி கொஞ்சம் சில பல இதெல்லாம் நடந்துட்டுருக்கு மா அந்த ப அவங்கள்ட கேட்கும் போது நாங்கள் மாற்றி ப்ளேஸ் பண்ணிட்டோம் நாங்கள் ஒரு ஒரு இடத்துக்கு அனுப்ப வேண்டியதை இன்னொருத்தருக்கு பண்ணிட்டோம் சாரின்னு சொல்லி மு முடிச்சிடுறாங்க இதை நாங்கள் வந்து அந்த க இதை அந்த கடைக்கே ஃபோன் பண்ணி அவங்கக்கிட்ட சொன்னோம் இந்த மாதிரி ஆகிடுச்சி அப்படின்னு சொல்லக்குள்ளே சாரியோடயா முடிச்சிட்டாங்க வ மற்றபடி எந்த ஒரு இதுவும் இல்லை ச சில நேரம் வந்து இந்த மாதிரி தவறான இதுங்களும் நடக்கும்